ஹலோ யார் பேசுகிறது பாப்பாத்தி மெஸ்ஸா திருக்காட்டுப்பள்ளியா எங்களுக்குச் சாப்பாடு செஞ்சு கொடுப்பீங்களா கிறிஸ்மஸுக்கு வேணும் ஒரு ஐந்நூறு பேர் சாப்பிட்றாப்புல வேணும் சரி என்னன்னா செய்வீங்க

இறா எல்லாம் செஞ்சு கொடுப்பீங்களா சாப்பாடு சூப்பராக இருக்கணும் போன வருடம் ஆ போன வருடம் செஞ்சு கொடுத்தது நல்லாயிருந்துச்சி இப்போ பதினைஞ்சாயிரம் அட்வான்ஸு தரேன் அப்புறம் எல்லாம் செஞ்சு கொண்டாந்து எங்கள் வீட்டில் கொடுத்தரணும் வீட்டில் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ஆள் வச்சி எல்லாத்துக்கும் பரிமாறிடுவோம் சாப்பாடும் நல்லாயிருக்கணும் மீன் கொழம்பு சாப்பாடுன்னா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்கங்க உங்கள் ஊர் மீன் கொழம்புனா ரொம்ப நல்லாயிருக்குங்கிறாங்க அதனால் வந்து மீன் கொழம்பு சூப்பராக வச்சிக் கொடுங்க சரி மறக்காமல் எங்களுக்கு செஞ்சுக் கொடுங்க நான் பதினஞ்சாயிரம் அட்வான்ஸு தரேன் ஆ போட்டுவிட்டுறேன் நீங்கள் வந்து ஆமாம் ஆமாம் எனக்கு வந்து சாப்பாடு சூப்பராக இருக்கணும் எந்த குறையும் இருக்கக்கூடாது விருந்தாளிலாம் நிறையா பேர் வருவாங்க அவங்கள்லாம் நீட்டாக விருந்தாளி நிறையா வருவாங்க அவங்க ஆ சரி சிக்கன் வறுவல் மீன் கொழம்பு நண்டு எல்லாம் நீங்கள் செஞ்சுக் கொடுக்கணும் அவசியம் நாங்கள் எதிர்பார்ப்போம் அட்வான்ஸ் வேணால் வாங்கிக்கோங்க ஆ நான் அனுப்பிவிட்டுறேன் ஆனால் நல்லா சூப்பராக இருக்கணும் மீன் கொழம்பு நல்லா இருக்கணும் ஐந்நூறு பேர் சாப்பிட்றாப்புல செஞ்சுக் கொடுங்க நான் பணம் கொடுத்து அனுப்புகிறேன் கண்டிப்பாக அனுப்பிவிடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் நான் ஆள் வச்சி நான் போட்டுக்கிறேன் ரிட்டன் ஜாமான்லாம் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் ரைட்டாக ஓகே